நான் புக்ஸ் ஷாப் போனேன் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கனா நிறையா புக்ஸ் இருந்தது அதில் இது ஒன்று பார்த்தீங்க அப்படினா அல்கமீஸ்ட் அப்படினு பேர் இருந்திச்சு ஸோ அதை எடுத்து பார்த்தா பின்னாடி பார்த்தீங்க அப்படினா அதில் வந்து சம்மரி ஆஃப் ஸ்டோரி கொடுத்து இருந்தாங்க ஸோ அதை படிச்சும்போது அதில் வந்து லைஃப் பற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது ஸோ அதனால் அதை எடுத்து படித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் எப்படி வந்து ஒரு பையை வந்து வாழ்க்கையை வந்து தேடுறது அப்படின்றது வந்து அந்த புக்கில் போட்டிருஞ்சி ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சின்ச்சி இன்னுமே அதை படிச்சிடிருந்த ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது அந்த புக் படிக்கிறதுக்கு